எனக்கு வண்டி ஓட்டத் தெரியும் யார் கற்றுக்குடுத்தா அப்படின்னா என்னுடைய அண்ணாதான் வந்துட்டு கற்றுக் குடுத்தாங்க ஏன் வண்டி ஓட்டக் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நிறைய ஸ்டோரி இருக்குது ஆக்சுவலி ரெண்டே ரெண்டு மெயின் ரீசன் தான் என்ன அப்படின்னா எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா ஒரு சில பர்சன்ஸ் எல்லாம் டிப்பெண்ட் பண்ணி இருந்தது செகண்ட் ரீசன் வந்துட்டு என்ன அப்புடின்னா நான் வந்துட்டு டைப்ரைட்டிங் கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன் அதனால தான் வந்துட்டு நான் வண்டியே ஃபஸ்ட்டு ஓட்டக் கற்றுக்கிட்டேன் எக்ஸ் எல் தான் ஓட்டக் கற்றுக்கிட்டேன் இப்போ ஸ்கூட்டி எல்லாமே ஓட்டுவேன் எப்போது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஈவென் செமஸ்டர் அப்போது நான் வந்துட்டு ஓட்டக் கற்றுக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் நான் வந்துவிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணேன்னா அதனால் இப்போ வந்துவிட்டு எங்கள் வீட்லேருந்து நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிற இடத்துக்கும் எவ்வளோ நேரம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஆஃப் அன் ஆர் ஒரு ஆஃப் அன் ஆர் தனியாகவே நடந்துப் போகிறது வந்துவிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஈவினிங் டைமில் ஏன்னா அப்போ தான் வந்துவிட்டு காலேஜ் போயிட்டு வரோம் காலேஜே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாளைக்கு நான் மூணு மணிநேரம் கிட்ட ட்ராவல் பண்ணணும் ஏன்னா நான் எங்கள் ஊர்லேருந்து அவ்வளோ தூரத்தில் போய் படித்துட்டு திரும்பவும் காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்துவிட்டு ஒரு ஆஃப் அன் ஆர் நடக்கணும் அப்படின்னா டயர்ட் ஆகிடுச்சி ஆரம்பத்தில் ஒரு ஆர்வத்தில் நானும் நல்லா நடந்துப் போக ஆரம்பித்துட்டேன் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அதுவும் ரெகுலராக வந்துடுச்சா அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா என்னால் முடியவே இல்லை ஆக்சுவலி ஏன் அப்படின்னா காலேஜும் போயிட்டு வந்துவிட்டு வீட்டுக்கும் வந்து இங்கேயிருந்து திரும்ப ஒரு அன் ஆர் அகைன் அங்கேருந்து அங்கே நான் அங்கே வந்து கிளாஸ் வந்து டூ ஹவர்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் ஏன் அப்புடின்னா எக்ஸாமுக்கு வந்து இன்னும் ஒரு டூ மந்த்து தான் இருக்குது அந்த டைமில் நான் போய் ஜாயின் பண்ணதுனால் சார் என்ன சொல்லிவிட்டாரு அப்படின்னா டூ ஹார்ஸ் நீங்கள் டெய்லி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு த்ரீ ஹார்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் காலேஜ் போகிறதுக்கே இங்கே வந்து பார்த்தோம் அப்புடின்னா ஒன் ஹார் கிட்ட நடக்கிறேன் நான் அங்கே போய் டூ ஹார்ஸ் டைப் பண்ணும்போது அதை வேறு போய் லொட்டு லொட்டுனு தட்டுறது ரொம்பவே பாடி டயர்ட் ஆகிடுச்சி ரொம்ப வீக்காகிடுச்சி ஒன்றுமே முடியாதப்போது நான் கற்றுக்கிட்டே ஆகணுங்கிற ஒரு சுட்சிவேஷனுக்கு தள்ளப்பட்டுவிட்டேன் சைக்கிள் வச்சு தான் ஓட்டிடிருந்தேன் நான் வந்து காலேஜ் சேர்ந்த பிறகு சைக்கிளை வந்துட்டு ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாததுனால் அதுவும் ரிப்பேர் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்துட்டு பைக் வாங்கிவிட்டாங்க எனக்கு வேறு எக்ஸாம் எழு எக்ஸாமுக்கு வந்துவிட்டு ஸ்டெடிஸ் ஹாலிடேஸ் விட்டிருந்தாங்க அந்த டைம் தான் எனக்கு ஒரு பெஸ்ட் டைமாக நான் என் லைஃப்பில் யூஸ் பண்ணிணேன் ஏன் அப்புடின்னா அந்த டென் டேஸில் தான் வந்துவிட்டு நான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்டேன் எனக்கு என்னுடைய அண்ணா வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுடைய டைம் எல்லாம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கற்றுக்குடுத்தாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு வீட்டுலேருந்து ஒரு கடைக்குப் போகணுன்னா கூட நான் வந்துட்டு ஒரு பத்து பேரை டிப்பெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சுட்சிவேஷன் இருந்தது ஏன் அப்புடின்னா வீட்டுக்கும் கடைக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது நானாகவே வந்துட்டு வண்டி கற்றுக்குறக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிட்டேன் அந்த டைமை நல்லா யுட்டிலைஸ் பண்ணி வண்டியும் ஓட்ட கற்றுக்கிட்டேன் இப்போ எல்லா இடத்துக்கும் நான் தனியாகவே போகிறேன் அவ்வளோ தான் தேங்க் யூ